நாங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் போவது இல்லை அதனால் எங்கள் வீட்டு பெரியவங்க போகிறாங்க போவாங்க அவங்க பிடிச்சிட்டு போய்விட்டு வர்றது சொல்லக்கூடிய செய்திகளை வைச்சிதான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு மீன் பிடிக்க நாங்கள் போவது இல்லை எங்களுக்கு அதை பற்றி உள்ள என்ன சூழ்நிலங்கிறதுலாம் எங்களுக்கு அது தெரியாது நான் மீன் பிடிக்கலாம் நாங்கள் போவதில்லை பெரியவங்க சொல்லுவாங்க சில போகிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க சில அறிவுரைகளெலாம் சொல்லுவாங்க அதனாலே நம்ம நம்ம அங்கே மீன் பிடிக்க போவதில்லை போனால் அதை பற்றின அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் அதே தான் வேறு ஒன்றும் இல்லை